மிக மிக இனிமையானதும் எளிமையானதும்னு மொழியை பார்த்திங்கனா அது வந்து தமிழ் மொழி மட்டுந்தாங்க தமிழ் மொழிதான் எல்லா மொழிகளுக்கான மூத்த மொழி தமிழ் மொழிகளுன்றதுதான் பிற மொழிகள் பிறந்துருக்குதுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ் மொழியில வந்து ஒரு நம்பளோட கருத்துக்களை வந்து மிக மிக எளிதாக மற்றவுங்களுக்குப் பகிர்ந்துக்குறதுக்கு வந்து தமிழ் மொழிதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்குது இப்போ வந்து நம்ப கலாச்சாரத்தை பார்த்திங்கனா நம்ம ஒவ்வொரு பழ முன் பழைய காலத்துலருந்து நம்பளோட எல்லா பழக்கவழக்கங்களையுமே நம்ப இன்னிக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிகிட்டு வர்றோம் அப்படி கடைப்பிடிக்குறதுக்கு காரணம் என்னனா நம்ப மொழி இன்னுமே அழியாமல் இருக்குறது மட்டுந்தான் நம்ப மொழி அழிஞ்சிட்சு எப்போதுமே அழியாது